நாங்கள் வந்து இந்த இதில் பாரம்பரியம் உணவுனா ஃபர்ஸ்ட் வந்து கம்பு கம்பு வந்து மிக்ஸி வாங்கி மிக்ஸியில் அரைச்சு அது வந்து நைட்டே சாப்பாடு செஞ்சுக்குவோம் நைட்டே சாப்பாடு செஞ்சு அதை வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் இன்னைக்கு காலையில் செஞ்சு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கு அந்தமாதிரி செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சிடுவோம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா மறுநாள் அதை தான் நாம் குடிப்போம் தொட்டுக்குறதுக்கு ஏதாவது வெங்காயமோ ஏதோ ஒன்று செஞ்சு அதையும் நாம் குடித்துக்குவோம் அப்புறம் ரெண்டாவது நைட்டு நேரம் செய்யணும்னா ஒரு நாளைக்கு கோதுமையை ஊற வச்சு அதை அரைச்சு அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று போட்டு கருவேப்பிலை சீரகம் மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் கடைசியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி அதை எடுத்து ரொட்டி சுட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் அதே கோதுமையை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்தோம்னா அதில் நம்ம ஒரு ஒரு அது ஒரு நாளைக்கு செய்வோம் அந்தமாதிரி களி உருண்டையாக அரிசி சாப்பாடு கூட போட்டு களி செய்வோம் களி செஞ்சு அது ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம் அப்புறம் வந்து ராகி ராகி வந்து அதையும் ஒரு ஒரு நாளைக்கு ரொட்டி சுடுவோம் அதில் வெங்காயமெல்லாம் போட்டு மொளகாய் வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் பொடி பொடியாக அரிந்து அதில் ரொட்டி நல்லா பெசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ஊற வச்சுட்டு கொஞ்சம் கெட்டியாக பெசைஞ்சு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் எல்லாம் ஏதோ ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் வந்து அதை ரொட்டியாக சுடும் போது எண்ணெய் நல்லா ஊற்றி சுடும் போது அதோட டேஸ்ட்டு அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ராகி ரொட்டினு சொன்னால் அதோட இது நல்லாயிருக்கு அப்புறம் அதையும் நாங்கள் களியாகவும் கிண்டுவோம் அதுக்கூட இந்த கோதுமை ரவையோ இல்லாட்டி அரிசி சாப்பாடோ ஏதோ ஒன்று போட்டு களியாகவும் செஞ்சு அதுக்கு உண்டான என்ன சாம்பார் இது என்னமோ தக்காளி சட்னியா கருவாடா ஏதோ ஒன்று இந்தமாதிரி நம்மள்லாம் செஞ்சி அதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்குது அப்புறம் அவ்வளோ தான்